எங்கள் கிராமத்து சைடுனா இப்போ ரீசென்ட்டாக ஓப்பன் பண்ணதுன்னா ஒரு ஸ்மால் ஸ்க்கில் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணார் என்ன ஓப்பன் பண்ணாங்கன்னா பெருங்காயத்தூள் ஓப்பன் பண்ணாங்க பெருங்காயத்துள் ஓப்பன் பண்ணதோட அதோட இன்வெஸ்ட்மென்ட்டு வந்து ரொம்ப குறை குறைவு தான் பட் அதுக்குக் கொடுத்த எஃபோர்ட்டு அவரு கொடுத்த எஃபோர்ட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகம் மார்க்கெட்டிங் நம்ப ஒரு நார்மல் சின்ன பிஸ்னஸுலேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் பேசிக் கான்செப்ட் என்ன மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கு எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ நாம மார்க்கெட்டிங் பிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராடக்ட்டு வந்து ரீச் ஆகும் அவுட்ல ரீச்சாக ரீச்சாக தான் நம்ப ப்ராடக்ட்டு அதிகமாக சேல் ஆவும் அதுக்குத் தகுந்த மாதிரி தான் நாம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு வந்து ஏ டேரெக்டாக போனால் மார்கெட்டிங்கு நாம்ப மற்றவங்களா இருந்தால் கூச்சப்படுவோம் வெளியே போய் எப்புட்றா பேசறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் பேசறது அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்படுவோம் பட் ஆனால் அவரு அப்படி செய்யல அவரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு புதுசாக போட்டார் ப்ராடக்ட்டு எடுத்தார் ஓரு ஓ ஒரு ஓரு வாரோன்றது ரெண்டு மாசமாக கஷ்டப்பட்டார் வந்து வாரம் வாரம் சந்தை நடக்கும் பக்கத்து பக்கத்து ஊரில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாளைக்கு சந்தை நடக்கும் வாரச் சந்தை தெரியும் உங்களுக்கு சொல்லப் போனால் ஒவ்வொரு சந்தையும் ஒவ்வொருமே எல்லா சந்தைக்கும் ஒரே ஆள் தான் போவாங்க பட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தைக்கு போனால் அவங்களே திரும்பவும் மீட் பண்ணுறது அந்த ப்ராடக்ட்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது சேல் பண்ணுறது அப்படி அப்படி சொல்லிருந்தார் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சேல் பண்ண சேல் பண்ண அவருக்கு அவர் மேலே ஒரு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஒரு ப்ராடக்ட்டு எப்படி பேசுனா எப்படி சேல் பண்ண முடியும் என்னான்னா பெனிஃபிட்டு சொல்லுணும் எ என்ன டீஃபால்ட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டு கிடச்சிருச்சி அவரோ ஒள அது அதுக்குத் தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு லு மைன்செட்டு ஒவ்வொரு டைம்மில ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கிட்ட பேசும் போது சேல் பண்ணும் போது அவர்க்கிட்ட போய் எப்படி பேசுணும் ஃப்ரீயாக இருக்கும் போது எப்படி பேசுணும் அவர்க்கிட்ட அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணும் போது எப்படி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டாரு தனியாக போய் அவரே ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டாரு அது அவர் கற்றுக்கிட்டதுனால இப்போ அடுத்து ரெண்டு பேர் வேலை வச்சுருக்காரு வேலைக்கு வச்சுருக்காரு வேலைக்கு வச்சுருந்தாலும் அவருக்கு தெரியுது அடுத்து என்ன யாருக்கிட்ட எப்படி பேசுனா இவங்களுக்கு எப்படி நாம்ப ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் அதிகமாக சே சேல் ப எடுத்து ப்ராடக்ட்டு அதிகமாக சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியிறனால இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறாரு மந்த்லி இன்க்கம் அவரு வச்ச டார்கெட்டோட இப்போ இன்வஸ்ட் பண்ணது டார்கெட்டுக்கு வந்து ஒரு லிமிட் வச்சிருந்தார் ஆனால் அதோட டபிள் மடங்காக எடுக்கறார் அது என்னான்னா அவரோட உழைப்பு காரணம் அவருக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் காரணம் அவரு அவ்வளோ நாலேஜு கற்றுக்கிட்டாரு அந்த தொழிலப் பற்றி